ஹலோ என்னதுங்க ஆமாங்க சரிங்க ஆ இருக்குதுங்க ஐம்பதுருவா ம் பெரிய வெங்காயம் இருபத்தஞ்சிருபா கண்ணு சின்ன வெங்காயம் ஐம்பதுருபா கண்ணு

ஆ எல்லா காயும் இருக்குது கண்ணு முருங்கக்காய் இருக்குது முள்ளங்கி இருக்குது பீட்ரூட் இருக்குது உருளக்கிலங்கு இருக்குது செளசெள காய் இருக்குது கொத்தவரங்காய் இருக்குது பூசணிக்காய் இருக்குது நீ வா கண்ணு கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம் வாங்க அது எவ்வளோ கிலோ ஆ சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன்லயே கூட சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்கதானே ஃபோன்லயே சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொன்னிங்கன்னால் அது என்னவோ போட்டு நான் அனுப்பிச்சுட்லாம் தம்பிக்கிட்ட அனுப்பிச்சுட்றேன் நீங்கள் அவருக்கிட்டயே காசு கொடுத்துவுட்ருங்க அட்ரெஸ் சொல்லுங்கள் இல்லை இப்போது வில ஏறி போச்சு அண்ணே இன்னைக்கு ஆ நானூறுரூபா ஆ

சரி கண்ணு

கீரைலாம் இல்லைங்கண்ணே இது காய் கடை தானே கீரை இல்லை கீரை பக்கத்து கடையில் இருக்குது கடையில் வந்து ஆ வாங்க பக்கத்து கடையில் இருக்குது கேட்டு வாங்கி வைக்கிறேன் அது யாரையாவது அனுப்பிச்சுடுங்க அவங்கள்ட்ட கொடுத்துவுட்றேன் ஆ எல்லா கீரையும் கிடைக்கும் முருங்ககீரைய தவிர மற்ற எல்லா கீரையும் கிடைக்கும் ஆ இருக்குதுங்கண்ணே இருக்குது இருக்குதுங்க அது கிலோ வந்து ஒரு அரை கிலோ நாற்பதுருவா கண்ணு ஆ அது சில காய் நீங்கள் வாங்க நான் பார்த்து போட்டுத்தரேன் வாங்க அறுவதுருபா அறுவதுருபா அறுவதுருபா போட்டுக்கலாம் கிலோ அறுவதுருபா கிலோ அறுவதுருபா போட்டுக்கலாம் பீர்க்கங்கா ஆ தக்காளி கிலோ பத்துருபா தான் ஆ ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இங்கே கிலோ வந்து கண்ணு நம்ம வாங் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க ஆ வாங்கக்குள்ள வாங்க இல்லை வாங்கக்குள்ள மொத்தமாக வாங்கக்குள்ள கொஞ்சம் கம்மி பண் எல்லாம் டோடல்லாக போட்டு பார்த்துட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன் ம்

ம்

செளசெள காய் இருக்குது முருங்கக்காய் இருக்குது முள்ளங்கி இருக்குது ஆ ஆ நூக்கல் இருக்குது நூக்கல் இருக்குது பீட்ரூட் இருக்குது ஆ ஆ ஆ சரிங்க கண்ணு ஆ ஆ நான் போட்டு ஆ போட்டு வைக்கிறேங்க காலையில் அனுப்பிச்சுவுட்றேன் எவ்வளோ என்ன ஆகுதுன்னு கேட்டுட்டு பையன்ட கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் காலையில் ஃபோன் பண்ணி ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க சரி ஆ ஆ ஆ ஆ